வணக்கம் சார் நான் இது மாதிரி சீலா பேசுகிறேன் நான் தான் கால் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி சென்னைக்கு போயிட்டு வரணும்ன்ட்டு காரு சரி இல்லை அங்கேங்க சீட்டு கிழிஞ்சிருக்கு பிள்ளைங்கெல்லாம் அதில் கை பண்ணி இது பண்ணுறாங்க ஃபேமிலியோடய ஒரு டூர் போகலான்னு பார்த்தா நீங்கள் இது மாதிரி காரு அனுப்பிருக்கீங்க சரி இல்லை காரு ட்ரைவரும் சரி இல்லை ஒரு நாள் போயிட்டு வரணுன்னு கேட்டால் நீங்கள் இது மாதிரி காரு அனுப்பிருக்கிங்க ரோட்டில் பஞ்சர் ஆகுது இது மாதிரி நிறையா சொல்லகிட்டே போகலாம் நீங்கள் இது மாதிரி காரை அனுப்பிருக்கிங்க மோசமான இது மாதிரி இருக்குது ஓட்டுறவரும் நல்லா ஓட்டலை அவரும் இது மாதிரி இருக்கார் சீட்டு கிழிஞ்சு போயிருக்கு ரோட்லேயே பஞ்சர் ஆகுது இது மாதிரி நிறையா இருக்குது நாங்கள் இது உங்கள் உங்கக்கிட்ட இது பண்ணாதே வேறே யாருக்கிட்டயோ பண்ணிருக்கலாம்னுன்ற அளவுக்கு நினைக்க வச்சுட்டிங்க இது மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி போயிட்டு வர்றது எங்கேயோ ஃபேமிலியோடய போகலான்னு ஒரு இதுக்காக கேட்டால் நீங்கள் இது மாதிரி காரு அனுப்பிருக்கிங்க ஏன்டா கார் புக் பண்ணுற அளவுக்கு நினைக்க வச்சுட்டிங்க ஓட்றவரும் நல்லா ஓட்டுவாருன்னு பார்த்தா அவரும் ஒழுங்காக ஓட்டலை சீட்லாம் கிழிஞ்சு போயிருக்கு பிள்ளைங்கெல்லாம் அங்கே இங்கே கை வச்சு கிழிக்கிறாங்க ரோடு பஞ்சர் ஆகுது ரோட்லேயே பஞ்சர் ஆகுது இது மாதிரி இவ்வளோ ப்ராப்ளம் வச்சுட்டு எப்படி சார் நீங்கள் காரை அனுப்புறீங்க நிறையா இது மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் இது மாதிரி சொல்கிறத எதுக்கு நீங்கள் காரு அனுப்புனிங்க ஏன்டா புக் பண்ணுற அளவுக்கு நினைக்க வச்சுட்டிங்க இது மாதிரி எதுக்கு கார் அனுப்புணும் நாங்கள் இது ஒரு பிளான் சரி இது மாதிரி போயிட்டு வரலான்ட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணிருந்தால் நாங்கள் எப்படி சார் போயிட்டு வர்றது நல்ல காரை அனுப்பிருக்கலாம் ஸோ நீங்கள் இது மாதிரி காரை அனுப்பி ஏன் புக் பண்ணுற அளவுக்கு நினைக்க வச்சுட்டிங்க எதுக்கு அது அனுப்புணும் சரி அது தான் இதாக இருக்குது ட்ரைவராச்சும் ஒழுங்காக அனுப்புவிங்கன்னு பார்த்தா அது சரி இல்லை இது மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது எப்படி நாங்கள் அமௌண்ட்லாம் அவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கறது நீங்கள் கேட்ட அளவுக்கு எங்கள்கிட்ட அமௌண்ட் நாங்கள் கொடுக்குறோன்னு பேசி தான் அனுப்புனோம் நீங்கள் இது மாதிரி இது பண்ணா எப்படி சார் இது ஆகும் எதோ சரி பண்ணி வேறே காரு அனுப்ப முடிஞ்சால் அனுப்புங்க இல்லைன்னா நீங்கள் எடுத்துருங்க அமௌண்ட் மட்டும் திருப்பி கொடுத்துருங்க சார்